நாங்கள் மதுரையில் இருந்து பேசுகிறோம் மதுரையில் இருந்து திருவான்ரம் வந்து டூர் போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபேம்லி டூர் அப்படி போகிறதா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நபர்கள் போகிற மாதிரி என்ன வண்டி வாகனங்கள் உங்களிடத்தில் இருக்கு அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டீடைல்லாக சொல்லுங்கள் எத்தனை பேர் போகலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் உங்களுடைய சார்ஜஸ் வந்து எந்த மாதிரி பண்ணுவீங்க கிலோமீட்டருக்கு எவ்வளோ பண்ணுவீங்க டோல்கேட்டெல்லாம் வந்து உங்களுடைய சார்ஜஸில் இன்க்ளூடிங்கா அல்லது வந்து டோல்கேட்டை நான் கட்டணுமா அப்புறம் உள்ளே அந்த கார் பார்க்கிங்க்கெல்லாம் எப்படி அது நாங்கள் பண்ணணுமா அப்படி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்புறம் உங்களுடைய வாகனத்துக்கு வந்து எல்லாம் இன்சூரன்ஸு எல்லாம் பக்காவாக வச்சுருக்கிங்களா எஃப்சி எடுத்திருக்கிங்களா எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிங்களா எந்த வாகனம் வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போவதற்கு சரியாக இருக்கும் அப்புறம் வந்து நாங்கள் போகிறது வந்து வெள்ளிக்கெழமை டிரை பண்ணிருக்கிறோம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி மூணு நாள் டூர் பிளான் பண்ணிருக்கிறோம் அந்த மூணு நாளைக்கு வந்து நாங்கள் போகிற ஊர் வந்து நாங்கள் இதுவரைக்கும் போகாத இடங்கள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு சரியான கைடு உள்ள ஒரு பர்ஸனை எங்களுக்கு டிரைவராக அனுப்புங்கள் சரியான இடத்துக்கு சும்மா அலைக்கழிச்சி டிராஃபிக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா போய் அலைக்கழிக்காம சரியான நபரை எங்களுக்கு சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா சுற்றுலாத் தலங்களையும் காண்பிக்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு டிரைவரை எங்களுக்கு அனுப்புங்கள் அப்பு றம் நான் சொன்ன தேதியில் வந்து கரெக்டாக எங்களுக்குரிய வாகனம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் போகக்கூடிய வாகனம் அந்த நேரத்துக்கு அவைலபிளா இருக்கான்றது எனக்கு தெரியலை அவைலபிளா இருக்கான்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதே மாதிரி நாங்கள் போகிற டிரிப்புக்கு வந்து இந்த டூருக்கு வந்து எந்தெந்த இடத்துக்குல்லாம் நாங்கள் போகலாம் எந்தெந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்கும் எந்தெந்த இடங்கள அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது டீடைல்ஸை சொல்லுங்கள் அப்புறம் உங்களுடைய டிராவல்ஸோட நேம் வந்து எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் உங்களுடைய டிராவல்ஸ் நேம் எங்கெங்கெல்லாம் வரைக்கும் நீங்கள் வந்து போவிங்க வித்தின் அவர்ஸு வித்தின் டேஸு அப்புறம் எந்தெந்த அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் போவிங்களா தமிழ்நாட்டை தாண்டிலாம் போவிங்களா அதுக்கு வந்து சேஃப்டி செக்யூர் வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய டிராவல்ஸுன்னு எனக்கு தெரியலை முதல் தடவையாக நான் புக் பண்ணுறேன் எங்களை ஃபேம்லியாக நாங்கள் போகிறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு உள்ள வாகனமும் பாதுகாப்பு உள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு டிரைவரும் எங்களுக்கு தேவை அப்புறம் அதே மாதிரி இடங்கள் எங்கே அந்த எந்தெந்த இடங்களுக்கு பாதுகாப்பாக குழந்தைகளோடு சந்தோஷமா இருக்க கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்கள்ன்றத எங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அவ்வளோ தான் இப்போதைக்கு எனக்கு இந்த தேவையான தகவல்கள் நீங்கள் தரும் பொழுது நாங்கள் எப்பொழுது போகலான்றதை நாங்கள் முடிவு செய்து உங்களிடத்துலேயே நாங்கள் புக் பண்ணிக்கிவோம் தயாராக இருங்கள் நிச்சயமாக இந்த டூருக்கு போய் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவதற்கு நல்ல ஒரு நிலமையாக நிலைமையாக இருக்கும் என்று நம்புகிறேன்